இப்போது பழைய தலைமுறைக்கும் நம்ம தலைமுறைக்கும் வந்து என்ன பெரிய டிஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்தோன்னோ பழைய தலைமு தலைமுறையில வந்து படிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக தெரியவே இல்லை ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து படிப்பு இல்லைன்னா எதுவுமே நம்மளால பண்ணவே முடியாது இப்போ இருக்க ஜென்ரேனில் படிச்சு எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்மிச்சிட்டாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸு பழைய ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் அடுத்த டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி பார்த்தோன்னா பழைய ஜென்ரேஷனில் வந்து எப்போமே வந்து பெண்களை வந்து வெளியக்கூடு வர சொல்ல மாட்டாங்க வீட்டில் வேலை செய்யி போதும் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவாங்கள் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அப்டி ஆப்போஸிட்டாக வந்து பெண்கள் வந்து இப்போது நிறைய ஆண்களை விட பெண்கள் வந்து நிறைய படிசசு ட்டு வேலைக்கு அவுக போயிட்டு ஒரு பெண்ணோட ஒரு இது சரித்திரத்தையே அவங்க ஃபுல்லா மாத்திட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே இருக்காங்க ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இப்போ எல்லா துறையிலியுமே இருக்காங்க அதுவந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்ஸு ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு ஜென்ரேஷனில் அதே மாதிரி பெண்களை வந்து சீக்கிரமா படிக்கும் போதே வந்து நீ படிப்பலாம் தேவைல்ல உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கல் சீக்கரமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்களோட சம்மந்தமே இல்லாமல் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பெண்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சதுக்கு அப்பறந்தான் அவங்களுக்கு யாரைப் புடிக்கிதோ அப்படின்ட்டு அவங்களோட சம்மதத்தோடதான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க அதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து முன அது முன்னாடி எல்லாம் வந்து வேலைக்குப் போத்தேவல்ல அவ்வளோதான் போதும் நீ கல்லாணம் பண்ணிக்கோ குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின் சொல்லுவாங்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் அதுக்கு ஃபுல்லாவே ஆப்போஸிட்டா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் குடும்பத்தையும் பார்த்துக்குறாங்க வேலைக்கும் போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட தின் திறமையில நின்று அவங்க இதுவரைக்குமே நெ நின்று ரொம்ப சாதிச்சிட்டுருக்காங்க இதுவந்து ஓல்டு ஜென்ரேஷனக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனக்கும் பெரிய வந்து ஒரு இது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா முன்ன இருக்க இதில் வந்து டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஓல்டு ஜென்ரேஷனில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அது யாருக்குமே அவ்வளோ தெரியவே இல்லை ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து டெக்னாலஜி அப்படின்றது ஒன்று வந்து முக்கியத்துவமாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து ஃபோனில் இருந்து டிவி ஃபேனு ஃபிரிட்ஜூ ஏசி எல்லாமே வந்து மாறிடுச்சு அது இல்லை அப்படின்னா இங்கே யாராலையுமே இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நில்ல வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே வருது இப்போ இருக்கற குழந்தையில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஃபோன்லையே வந்து ஒரு நாட்டில் என்ன நடக்குது நாட்டு நடப்பு எல்லாமே ஒரு ஒரு சி ஒரு சின்ன ஒரு ஃபோன்லையே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸு ரெ ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் நியூ ஜென்ரேஷனுக்கும்